வள்ளலார் வந்து வள்ளலாரெலாம் அவரு அந்த ஊரில் ரொம்ப சிறப்பு மிக்க தலைவர் அவருக்கு அந்த கு ஊர்லேயே சிலையே வெச்சுருக்காங்க வள்ளலார் வந்து பசின்னு வரவங்களுக்கு இல்லைன் இல்லாமல் உதவக்கூடியவர் அவங்க வீட்டுக்கு கூட்டுகிட்டு போய் சாப்பாடு போட்டு தருவார் அவங்க வீட்டை தேடி வரவங்க எல்லாத்துக்குமே இல்லைன்னு இல்லாத அவரு அவரால் என்ன முடியுமோ அதுதான் அவங்களுக்கு செய்வாங்க செய்வாங்க வள்ளலார் வந்து அவர் தொண்ட மக்களுக்கு செய்தது இல்லாத அவரோட தொண்டர்களுமுமே இல்லாதவங்க ஏழைகளுக்கு எதாவது அவங்க வீட்டில் என்ன பொருள் இல்லையோ அந்த காய்கறி பழம் மளிகை சாமான் எதாவது வாங்கணுனால் அவங்களுக்கு அவங்க வீட்டில் வாங்க காசு இல்லைன்னா அந்த தொண்டில் வர காசை எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களோட வாழ்க்கையை இதை வெச்சு கொஞ்சம் நடத்திக்க சொல்லுவாங்களாம் ஒதுக்கி அதுக்கப்புறம் வள்ளலார் உணவகம் இருக்குது உ உங்கள் உணவு போனால் இலவசமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கல்லாம் வள்ளலார் தங்கும் இடமும் இருக்கும் அங்கே போனோம்னால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் தங்கிறத்துக்கு இடமும் கிடைக்கும் சேஃபாகவும் இருக்க முடியும் அங்கே தங்கி இருந்துவிட்டு போகலாம் சாப்பாட்டுக்கும் எந்த பிரச்சினையும் இருக்காது யார் வேண்ணாலும் எப்போ வேண்ணாலும் வந்து தங்கி இருந்துவிட்டு பாதுகாப்பாக இருந்துவிட்டு போக முடியும்